தமிழ்நாட்டில் நீதி வணிகர்களுக்கு நிதி வந்து முதலீட்டா வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்லிருந்து வருது எங்கள் நெசவாளர்களுக்கு அது ரொம்ப அது அது இதாக இருக்குது அது முத்ரா லோன் வருதுப்பா அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு அம்பதாயிரனாலும் ஒரு லட்சோம்னாலும் எங்களுக்கு கொடுக்குறாங்கோ நாங்கள் அதை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிட்ருக்கிறோம்